இப்போலாம் கோகுள் கோகுளு யூடியூப்பு இதை தான் பயன்படுத்துகிறாங்க கூகுள்ல பல நிகழ்ச்சிகள் பல குழந்தைங்களுக்கு உண்டான படிப்பு இது செய்திகள் எல்லாம் கூகுள்ல நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிலாம் யூடியூப்பில் சமையல் பயிற்சி எங்களை மாதிரி இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாத என்னென்ன தெரியலையோ அதல்லாம் அவங்க கிட்டே அதில் பார்த்தா நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுது அதனால யூடியூப்பையும் பயன்படுத்தலாம் ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது கையில் கையில் எடுத்துட்டு போய்ட்டா எங்கே வேணாலும் குழந்தைங்களோட நாம் பார்த்து பேசிக்கலாம் அவங்கள சமாதான படுத்திக்கலாம் குழந்தைங்க அழுத்தாங்கனா சமாதான படுத்திக்கலாம் அப்பறம் அதில் ரொம்பவும் பாதகம் என்னன்னா குழந்தைங்களுக்கு அறிமுகம் இல்லாதவங்களுக்கு அதை எங்கள் வீட்டை பற்றி சொல்லிடுறாங்க அவங்க அவங்க அதை பயன்படுத்திட்டு ரெண்டாவது அவுங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க இதை என்ன இது நல்ல தப்பான இதுங்க பாதகங்கறது அதுதான்